ஆ வணக்கங்க தாரணிங்களா பேசுகிறது ஆ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க மேடம் உங்களை ஆ நாங்கள் ராமகிருஷ்ணா ஸ்கூல்லேர்ந்து பேசுகிறோம் ஆ யூனிஃபார்ம் ரெடி பண்ணுற க்வாடினேட்ரு பேசுகிறேன்மா

ஆ சரிங்க எனக்கு வந்து ஓ ஓ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் எனக்கு வேணும்ப்பா யூனிஃபார்ம்மு ஆ கேர்ள்ஸ்க்கு வேணும் ஆ நீங்கள் வந்து நான் கலர் செலக்ட் பண்ணி சொல்லுறேன்ப்பா நான் கலர் செலக்ட் பண்ணி நான் சொல்லுறேன் நான் கொஞ்சம் கஷ்டமைஸ்ட் பண்ணி என்னோட ஸ்கூல் எம்பலத்தை நான் சொல்லுறேன் நான் ஆ அதில் நீங்கள் வந்து உங்கள் பேட்டேர்ன் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆம் உங்க ஆ ஓகேப்பா ஆ ஓகேங்க ஓகேங்க மேடம் எனக்கு நியூ டிசைன்ஸ் வேணுங்க நீங்கள் அனுப்புறேன்னு சொல்லுறீங்க இல்லையா நீங்கள் அது வெப்சைட்லேருந்து அனுப்பறேன்றீங்களே அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் நான் இப்போ பேசுகிறது தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அதில் அந்த லிங்க்கில் பார்த்துட்டு நான் பிக் பண்ணி நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் சைடு வந்துருக்கோம் எங்களுக்கு நல்ல கொஞ்சம் ஆப்ட்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் என்ன இதில் க்வாடினேட்டராக போட்டுருக்குறதால எனக்கு அவுட்புட் நல்லா இருக்கணுங்க உங்களை ரெண்டு மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க நீங்கள் ரெண்டு மூணு ஸ்கூல்லையும் கொடுத்துருக்கீங்க டெலிவரின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் உங்கள் டிசைனை வந்து இப்போவே அனுப்பிவிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுறேன் டிசைட் பண்ணிவிட்டு ஆ டிசைனை செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறேன் நீங்கள் ஆ ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டாண்டர்ட்லேர்ந்து நீங்கள் யூனிஃபார்ம் கேர்ள்ஸ்க்கு கொடுக்குறீங்க

ஓகே ஓகே ஓகே ஆ மெட்டிரியல் எப்படிங்க மேடம் நீங்கள் தனியாக க கு குறிப்பிட்ட ஒரு கடைலேருந்து வாங்கிக்க சொல்லுவீங்களா இல்லை நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மெட்டிரியல்லை வாங்கி தந்துடலாமா ஸ்டிச்சிங் மட்டும் நீங்களாக இருப்பீங்களா

ஓகே ஓகே ஓகே இப்போ இந்த ஆ ஓகே இப்போ நான் வந்து நீங்கள் சொல்லுற இந்த விஷயத்தை எல்லாமே எனக்கு ஹையர்கிட்ட சொல்லுறேங்க என் ஹையர் ஆஃபிஸியல் கிட்ட ஸ்கூலில் ஆ நீங்கள் பண்ணித்தாங்க கலர் வந்து இவங்க சொல்லுற டிசைன் அனுப்பின பிறகு நாங்கள் சொல்லுறோம் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் கலரில் இருக்கணுங்க ரெண்டு டைப் இருக்கணும் மேலே வந்து டாப் தனி பேட்டேர்ன் ஆ கீழ பாட்டம் தனி பேட்டேர்னாக இருக்கணுங்க ஆமாம்ங்க ஆம் ஆமாம்ங்க நீங்கள் டிசைன் அனுப்புகிறேன் சொல்லுறீங்க இல்லையா அதில் வந்து பினோஃபார்ம் டைப்பும் அனுப்புங்கள் தனித்தனியாக சர்ட் அண்ட் ஷர்ட் டைப்பும் அனுப்புங்கள் அதில் நான் பிக் பண்ணி அனுப்புகிறேன் மேடம் நீங்கள் இதே நம்பர் அனுப்பிச்சுடுங்க தேங்க் யூ திரும்ப கால் பண்ணிக்கிறேன் நீங்கள் அனுப்பிச்சுடுங்க தேங்க் யூ தேங்க் யூ